எனக்கு பிடிச்ச பத்திரிக்கை வந்து தினத்தந்தி தினத்தந்தியில நம்ம என்னென்ன நியூஸ் அப்டேட்டில் இருக்கோ எல்லாமே கிடச்சிருது தினமும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படீன்னு சொல்லிவிட்டு ஆர்வமாக இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து நியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க மெயினாக அதில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சிறுவர்களுக்கு ஒரு புக்கு வெளியிடுறாங்க சிறுவர் மடல்ன்னு சொல்லிவிட்டே ஒரு புக்கு வந்து வெளிய விடுறாங்க அதில் அந்த குழந்தைங்க வரைகிற ட்ராயிங்ஸ் ட்ராயிங்ஸ் அவங்க சின்ன சின்ன கதைகள் எழுதுறதாக இருந்தாலும் அவங்க அந்த லாஸ்ட் பேஜ்லையோ இல்லை சென்டர் பேஜ்லையோ போடுகிறதுனால சின்ன குழந்தைகளோட கிரியேட்டிவிட்டி மைண்டும் அதிகமாகுது அவங்களோட திறமையும் வெளியே இருக்க மக்களுக்கு தெரிகிற மாதிரி செய்யறாங்க மேலும் பார்த்திங்கன்னா அதில் பெண்களுக்கு தேவையான குறிப்புக்கள் மருத்துவ குறிப்புகளும் அதில் இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் அந்த தினத்தந்தி பத்திரிக்கை வந்து செயல்படுது மேலும் விளையாட்டு செய் செய்திகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து அதில் பிரிண்ட் பண்ணி போடுகிறாங்க அதுவும் படிக்கிறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்கு சினிமாவில என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே பாக் அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு இப்போ தினத்தந்தி பத்திரிக்கையில் வந்து சிறுவர்கள் விளையாட்டு சினிமா போன்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறமாதிரி இருக்கிறனால தினத்தந்தி பத்திரிக்கை வந்து அதிக அளவில் விரும்பப்படுது